ஹலோ பேங்க்கு மேனேஜரா ஆ மேடம் நான் இங்கே பக்கத்திலந்தான் கால் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பர்ஸ்னல் லோன் வேணும் மேடம் ம் ஆமாம் மேடம் நா ஹச்சுசிஎல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேம் ஒரு சவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் ஹச்சுசிஎலில் ஆமாம் மேடம் எனக்கு சேலரி வந்து டொண்ட்டி தௌசண்ட் மேம் ஆமாம் மேம் கிராஸ் டொண்ட்டி மேடம் மேடம் ஓகே ஓகே

ஓகே மேடம் இன்சென்டிவ்ஸ் ஆனால் இந்த ஃபிஃப்டின் டேட்டில் கிட்டே சேல்ரி ஃபஸ்ட் டேட் வருது அப்படின்னா இன்சென்டிவ் வந்து ஃபிஃப்டின் கிட்டே கொடுப்பாங்க அது ஒரு எயிட் தௌசண்ட் கிட்டே வரும் மேடம் ம் ஆ ஆ ஓகே மேடம்

லாஸ்ட்டு மந்த்துக்கும் வேணுமா மேடம் ம் ஓகே மேடம் ஆ ம்ம் ஓகே மேம் ஸ்டடிஸ்க்காக எங்கள் பொண்ணு ஸ்டடிஸ்க்காக எனக்கு லோன் வேணும் மேடம் ஸ்கூல் சேர்க்கணும் ஃபீஸ் மேம் பா நாங்க ட்ரை பண்ணிணோம் மேடம் அதில் வந்து நிறைய ப்ரூஃபு டாக்குமென்ட்டு நிறையா கேட்கறதுனால அது கொடுக்க முடியல ஸோ பர்ஸ்னல் லோனில் வந்து கம்மியாக வாய்ங்க்கிலாம் ப்ரூஃப் அவ்வளோ கேட்க மாட்டாங்க டாக்குமென்ட்டெலாம் அப்டின்னு சொன்னாங்க

ஆ ஓகே மேடம் மேடம் இப்போது வந்து எனக்கு ஆதார் கார்டு வந்து எங்க ஃபா அப்பா சைடு வந்து இருக்குது மேடம் நான் பிறந்த இடத்தில் இருக்குது இப்போது வந்து நான் ஹஸ்பண்ட் சைடு வந்து ஆதார் கார்டு வாங்கி தான் அந்த ஆதார் கார்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா மேம் என்னோடய பேன் கார்டு எல்லாமே வந்து இந்த அட்ரஸ் தான் மேடம் லோக்கல் அட்ரஸ் அப்புறம் ட்ரைவிங் லைசென்ஸ் இருக்குது மேடம் ட்ரைவிங் லைசென்ஸ் இருக்குது என்கிட்ட ஆதார் கா இது இல்லை ரேஷன் கார்டு

எனக்கு வந்து பிஓஐயில் இருக்குது மேம் ஆ அந்த இந்த அட்ரஸ்தான் மேம் இருக்குது

ஓகே மேம் எவ்வளோ நாள் ஆகும் மேடம் அதை அப்ளே பண்ணிணா லோன் வரத்துக்கு ஓகே மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக் கொடுங்க மேடம்

ஆ சரி ஓகே மேடம் ஓகே ம் ஓகே தேங்க்யூ மேம் ம்